ஆ வணக்கங்க சார் சார் என்னென்னே தெரியலைங்க சார் ஒரு ரெண்டு நாளாக தலைவலி அப்புறம் வாந்தி வருதுங்க சார் அப்படியே உடம்பெல்லாம் டயர்ட்டாக ரொம்ப சோர்வாக இருக்குதுங் சார் ஆமாம்ங் சார் சார் நைட்டு சும்மாதாங்க சார் இது தயிர் சாப்பாடுதாங்க சார் சாப்பிட்டு படுத்தேங்க சார் சார் அதெல்லாம் இல்லைங்க சார் அதெல்லாம் ஏதும் சாப்பிட்லைங் சார் ஆ ஆமாங்க சார் சார் இல்லைங்க சார் ஒரு அரை தூக்கதாங்க சார் கொஞ்சம் நல்லாதாங்க அரை துாக்கதாங்க சார் தூங்கினேன் சரிங் சார் சரி சரிங் சார் ஆ ஓகேங்க சார்

ஆ சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் என்ன மாதிரிங் சார் சாப்பிட்லாம் இது தக்காளி வெங்காயம் புளிக்குழம்பு இந்த மாதிரி சாப் காரமாக சாப்பிட்லாமாங் சார் இல்லை காரம் இல்லாமல் சாப்பிட்றதா ஆமாங்க சார் சரிங் சார் சரிங் சார் ஓகேங்க சார் சரிங் சார் சரிங் சார் சார் ஆமாங்க சார் த வயிறு ரொம்ப வாந்தி வர மாதிரி இருக்குதுங் அப்புறம் வயிறு வலிக்குது லைட்டாக அதுதாங் சார் பிரச்சினையே இப்போ ஆ சரிங் சார் ஆ சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் ஆ ஆ சரிங் சார் சார் அதெலாம் இல்லைங்க சார் அதெலாம் சாப்பிட்றதே இல்லை சாப்பிடமாட்டங் அதெல்லாம் எதுவும் சாப்பிடமாட்டங் சார் ம் சரிங் சார் ம் சரிங் சார் சரிங் சார் ம் ஆ சரிங்க சார் ஆ சரி ஓகேங்க சார் மார்னிங் போய் யோகா செய்கிறேங் சார் ஆ சரிங் சார் ஆ ஓகேங்க சார் ம் சரிங் சார் ம் சரி ஓகேங் சார் ம் சரி ஓகேங் சார் ம் சரி ஓகேங் சார் சரிங் சார் நன்றிங்க சார் ஆ